இப்போ என்னுடைய குடும்பத்திலயே என்னுடைய தங்கை இருக்காங்கல்லையா அவங்க வந்து நிறைய போட்டி விளையாட்டு போட்டியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் அந்த லெவெல்லே போகணும் அப்படினு சொல்லிவிட்டு அவங்க வந்து போகிறாங்க அப்போ வந்து என்னான்னால் நாங்கள் யார் கிட்ட கலந்து ஆலோசித்தோம் அப்படின்னாக்க எங்கள் ஸ்கூல்லேயே பிடி சார் இருப்பாங்கல்லைங்களா அவங்கள்ட நாங்கள் போயிட்டு இந்தமாதிரி நிறைய ஐடியாஸ் கேட்டோம் அதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் வந்து இந்தமாதிரி ஒரு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு காலேஜ் இருக்கும் அந்த காலேஜில் போய் படிங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய ஐடியா ஐடியாஸ் கொடுத்தாங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா அங்கே போய் காலேஜில் போயிட்டு படிக்கிறாங்க அதோடு இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மா நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க இல்லைங்களா அவர் நல்ல ஒரு மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள்ட இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்காள் அதே மாதிரி என்னுடைய பையனை நான் வந்து விளையாட்டு போட்டியில் வந்து ஈடுபட வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு யார் இப்போ பிடி சார் மாதிரி ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு நிறைய ஐடியாஸ் கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ட்டான ஒரு கோச்சை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுப்போம் அப்போ அப்படி பயிற்சி கொடுக்கும்போது அவனுக்கு இன்னும் நல்ல ஊக்கமும் கிடைக்கும் அவர் கொடுக்குற நிறைய ஐடியாஸை வச்சு இவன் முன்னேறுவான் அப்படிங்குறதுனால நாங்கள் நல்ல ஒரு பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்குவோம் அப்போ இப்போ வந்து அதுக்கான வசதிகள் உள்ளதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது எங்கள் ஊரிலேருந்து ஒரு ஒரு மணிநேரம் டிராவல் எடுத்து நாங்கள் வந்து அங்கே போய்தான் மோஸ்ட்டாக வந்து விளையாடுகிற இடம் அங்கேதான் இருக்குது அங்கே போய் நிறைய பயிற்சி எடுத்துட்டும் இருக்காங்க என் தங்கையும் கூட அங்கேதான் போய் பயிற்சி எடுத்துட்டு வருவாள்